இங்கே தான் நம்மூர் ஆஸ்பத்திரி பக்கத்துலேயே நமக்கு ஒரு கவர்மண்ட் ஆஸ்பத்திரி இருக்கப்பா அங்கே தான் போவேன் அங்கே போனால் டாக்டர் செக் பண்ணுவார் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்தமாதிரி மருந்து மாத்திர எழுதி தருவாங்க ஊசி போடணுன்னா ஊசி கீழே எழுதி தருவாங்க இங்கேருந்து நம்ம அதை கொண்டு போய் நர்ஸுக்கிட்டே கொடுக்கணும் அவங்க வந்து நல்லா அன்பாக கேட்பாங்க என்னம்மா சாப்பிட்டிங்க என்ன நேரத்துக்கு என்ன சாப்பிட்றீங்க சுகர் இருக்குதா பிரஷர் இருக்குதா எல்லாம் அடிக்கடி வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி சரியம்மா நாங்கள் சொல்லிட்டு வந்து அந்தம்மா ஊசி போடுணும்னா எங்களுக்கு போட்டு விடும் மருந்து மாத்திர கொடுக்கணுன்னா கொடுப்பாங்க கொண்டு வந்து நாங்கள் சாப்பிட்டு மறுபடியும் அது கேக்கலே சரி ஆகலேனா வேற ஆஸ்பெட்டல் போகிறோம் அங்கேயும் போனால் அதேமாதிரி இப்போ இந்த இந்த மாதிரிதான் கோயம்புத்தூர் தான் போகணும் நம்மளுக்கு அங்கே போய் பாத்தோமுன்னா அங்கேயும் இதேமாதிரி பார்த்து நம்மளுக்கு சரி ஆகல அப்படின்னா இந்தமாதிரி நாங்கள் சொந்த ஆஸ்பத்திரிக்கு தான் போகணுமாருக்குது அந்த மாதிரி நம்ம ஏழை பாழைங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு சொந்த ஆஸ்பெட்டல் போய் நோய் நொடி சரி பண்ணுற மாதிரி ஒரு வசதி இருந்தாத்தான் பரவாயில்ல இல்லாதபட்டவங்க என்ன பண்ண முடியும் அந்தமாதிரி நம்ம ஊருங்களில் ஒரு சொந்த நல்ல ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இதாகருக்கும் எப்பா இந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக நாமெல்லாம் போய் வெளியே போய் ஒரு செலவு பண்ணி பார்க்க முடியாது அந்தளவு நாமளும் இருக்கலை ஏழை பாழைகள் தான் அதுக்கு நம்மூர்லேயே நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு நம்ம ஆஸ்பிட்டல்ல ஒரு இது பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாருக்கும் சரியா